ஈரோடு மாவட்டத்தில் நிறைய கல்வி காலேஜ் இருக்குதுங்க அதெல்லாம் நல்லா தான் இருக்குதுங்க சக்தி நகரில் வந்து நர்சிங் காலேஜ் இருக்குதுங்க அதே மாதிரி எஸ்ஐடி இருக்குது பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது அக்ரி இருக்குது அக்ரி காலேஜ் குமரகுரு காலேஜ் இருக்குது ஈரோடில் திண்டல் திண்டல் வந்து திண்டல் காலேஜ் இருக்குது செங்குந்தர் காலேஜ் இருக்குது எல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் கலைக் கல்லூரி காலேஜ் இருக்குது ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது கோபியில் பிகேஆர் காலேஜ் இருக்குது அப்புறம் என்ன குமரா குமராவில் நம்மளுக்கு இல்லையா அது சேலம் அப்றம் தே பவானியில் வந்துங்க நிறையா எஸ்ஐடி இந்த பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது ஐடி காலேஜ் இருக்குது கவுந்தபாடியில் இருக்குது ஐடி காலேஜ் இருக்குது பாலிடெக்னிக் இருக்குது கோபியில் நிறைய இருக்குதுங்க அப்பறம் ஆஹ் இந்த கவர்மண்ட் ஸ்கூலில் வந்து டீச்சருக்கு வந்து இங்கிலிஷ் நல்லா சொல்லித் தரதில்லீங்க டீச்சருங்க வந்து கம்மியாக இருக்கிறாங்க அதுக்கு பார்த்து போட மாட்டேங்கிறாங்க வேலை வாய்ப்பே இல்லீங்க இந்த ஆட்சியில் வந்து வேலை வாய்ப்பே கிடையாது அப்பறம் அதனால் பார்த்து போட வேணும் இங்கிலீஷ் வந்து நாலேஜ் கொஞ்சம் கம்மி இங்கே அதனால் தான் எல்லாரும் இங்கிலீஷ் பள்ளிக்கூடம் தேடிட்டு ஓடறாங்கோ அப்பறம் இதெல்லாம் சரி பார்க்க வேணுங்க